ஆ ஆமாங்க நீங்கள்

ஓகே எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்குறீங்க ஓகே ஓகே உங்கள் கேடர் என்ன ஓ சீனியர் மேனேஜராக இருக்கீங்களா ஓகே ஓகே எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க ஆ இப்போ உங்கள் நேட்டிவ் எங்கேருக்கு ஓகே ஓகே இப்போ என்ன பர்பஸ்காக கால் பண்ணியிருக்கீங்க பெர்சனல் லோன் ஓகே ஓகே ஓகே இப்போ சீனியர் சீனியர் மேனேஜராக வந்துவிட்டு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்குறீங்க ஓகே இப்போ உங்களுக்கு பெர்சனல் லோன் வந்து எதுக்காக வாங்கிக்குறீங்க ஓகே ஓகே இப்போ நீங்கள் இப்போ வந்து காந்தி காலனியில வந்துட்டு பிரேன்ச் இருக்கு நீங்கள் நேரில் வந்துடுறீங்களா பாயிண்ட்ஸ்ஸெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்

ஓகே ஓகே நீங்கள் வரும்போது ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களோட பேங்க் பாஸ்புக் அதுக்கப்புறம் டெபிட் கார்டு இதெல்லாமே எடுத்துகிட்டு நேரில் வந்துருங்க இல்லை இல்லை நீங்கள் மண்டேயே வந்துருங்க ஏன்னா இப்போ வந்துட்டு வீக்கெண்ட்க்காட்டியும் ரஷ்ஷாக இருக்கும் அதனால் நீங்கள் மண்டே வந்துட்டீங்கனா லவென் தர்ட்டிலேருந்து ஒன் தர்ட்டிக்குள்ளே வந்துருங்க அப்போ தான் மேனேஜர் இருப்பாங்க நீங்கள் பேச முடியும் ஓகே ஓகே

ஓகே ப பேன் கார்டு ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் டெபிட் கார்டு உங்களோட ப பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு இதெல்லாமே வந்துட்டு மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துருங்க ரெண்டு ரெண்டு காபி எடுத்துகிட்டுவந்துருங்க

ஆமாம் ஆமாம் ஆ பண்ணுங்கள் பண்ணுங்கள் இதே நம்பருக்கு திருப்பி நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க ஓகே ஓகே